நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சுது அப்படின்னு என்னோடய சிந்தனையை தூண்டு தூண்டின புக்கு வந்து அம்பேத்காருடைய அரசியலமைப்புச் சட்டம் அப்படின்ற புக்கு தான் வந்து என்னை வந்து அதை படிக்கிறதுக்காகத் தூண்டின புக்கு நான் அதுக்காகப் படித்த புக்கும் அந்த அம்பேத்காருடைய அரசியலமைப்புச் சட்டம் அப்படின்ற புக்கு தான் அந்தப் புக்கில் பார்த்தீங்கனா மத்திய அரசு மாநில அரசு நீதித் துறை இது மூன்றும் எப்படி வந்து இயங்குது அதுக்காக என்னென்ன வரைமுறைகளெல்லாம் இருக்குது என்னென்ன சட்டம் இருக்குது என்னென்ன ஆர்ட்டிகல் இருக்குது அப்படின்றத அது தெளிவாக அதில் வந்து அம்பேத்கர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அதை நல்லா தெள்ளத் தெளிவாக படித்ததுனாலதான் என்னால் வந்து என்னோடய கடமை என்ன என்னோடய உரிமை என்ன என்னோடய சமத்துவம் என்ன அப்படின்றத வந்து என்னால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது மற்றவுங்களுக்கும் அந்த யோசனையை சொல்லவும் என்னால் முடிஞ்சுது நம்மளோட கடமையை என்ன கடமைனால் என்ன கடமை என்ன பார்த்தீங்கனா நம்ம வந்து சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும் கவர்ன்மெண்ட் ஆபீஸை இது பண்ணக் கூடாது அந்த மாதிரி நிறைய சட்டம் வந்து அந்த அரசியலமைப்பு புக்கில் வந்து இருக்குது இதுவரைக்கும் பார்த்தீங்கனா அந்தப் புக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகதான் இருந்துச்சு நான் புக்கு படிக்கிறதுக்காக எந்த க்ளப்லேயும் சேரலை ஆனால் படிக்கிறதுக்கு ஆசை இருக்குது இனிமேல் வேணுனால் க்ளப்பில் சேர்ந்து படிக்கலாம்னு இருக்கேன்